எனக்கு சமையலில் ரொம்ப பிடிச்சதுனா பீஃப் பிடிக்கும் தோசை அதுலையும் பீஃப் எப்படினாக்கா கிரேவி பண்ணி அதை அப்படியே சாப்பிடணும் அதுக்கு அதிகமாக பயன்படுத்துவது மசாலா தேங்காய் இது கண்டிப்பாக தேவை அது கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அதலாம் தேவை கண்டிப்பாக நான் சில டைம் எனக்கும் எனக்கு சமைக்க தெரியும் ஆனால் அது யாரும் எதிர்பார்க்கமாட்டேன் வீட்டில் யாரும் இல்லைனா நானே வாங்கிகிட்டு வந்து அலசி மசாலா தேங்காய் இதல்லாம் அரச்சு எனக்கே செய்ய தெரியும் செய்யுறது ரொம்ப ஈஸிதான் அது செய்யுறதுக்குனு அது நான் வந்து என் ஃபிரென்ட் பசங்கள் பசங்களாம் கும்பலாக ஒரு ரூமில் இருந்தோம் அப்போது கத்துகிட்டுதுதான் அவனுங்கள்ட்டேருந்து அவனுங்க என்னோட நல்லா சமைப்பானுங்க ஆனால் நான் அவனுங்க பார்த்து சமைக்க கற்றுகிட்டு இப்போ நான் அவனுங்களை விட நல்லா சமைக்கிறேன் தேங்காய் வச்சு அரச்சு மசாலா அதெலான் மசாலா ரொம்ப ஆட் பண்ண கூடாது மசாலா வந்து ரொம்ப கெடுதல் அதனாலே மசாலா ஆட் பண்ண கூடாது தேங்காய் அரச்சு ஊற்றி சாப்பிட்லாம் அது மசாலாவோ சர்க்கர சர்க்கரையும் சேர்த்துக்க கூடாது வொயிட் ஷுகரே எப்பவும் சேர்த்துக்க கூடாது ரொம்ப உடம்புக்கு கெடுதல் நாட்டு சர்க்கர வேணால் சேர்த்துக்குலாம் அது ரொம்ப நல்லது டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க சக்கரை எந்தளவுக்கு நம்ப சாப்பிட்றோமோ நம்பளுக்கே தெரியாது நம்பளே பாய்சன் எடுத்துக்கிற மாதிரிதான் வொயிட் ஷுகர்